ஹலோ ப்ரோ அருணா ப்ரோ எலக்ட்ரீஷியன் தானே நீங்கள் இல்லை வீட்டில் பல்பு ஃபீஸ் ஆகிட்டு அதான் பல்ப்பு வந்து மாட்டி விடணும் இப்போ ஃப்ரீயாக இருப்பீங்களா இல்லை வீட்டுக்கு வந்து மாட்டி விடுவீங்களா ஈவினிங்கா ப்ரோ

ஆ சரி ப்ரோ இல்லை அந்த ஃபீஸ் போய்ட்டு அந்த பல்ப்பு வந்து இப்போ புதுசாக ஒரு பல்ப்பு ஒன்று வந்திருக்காமே ஏதோ சார்ஜி ஆ சார்ஜி போடுற மாதிரி ஆ அந்த பல்ப்பு என்ன ரேட்டு ப்ரோ வரும் ஒரு நார்மலாக ஆவரேஜ் ரேட்டுக்குள்ளே இருந்தால் பார்த்து சொல்லுங்களேன்

இல்லை ஒரே ஒரு பல்ப்பு இருந்தால் போதும் இந்த நானூறுரூவாய்ல ஒரு பல்ப்பு இருக்குமாமே ஆ பவர் பவர் சேவ் பண்ட்டு கரண்ட்டு போனதுக்கப்புறம் எரியும் அந்த பல்ப்பு கேக்கிறேன் அது ஆர்பிட்லேயே கொடுத்துருங்க ம் சரி ப்ரோ அது எப்படி ஒர்க் ஆகும் அதில் எப்படி அது எந்தமாதிரி ஒர்க் பண்ணுவீங்க அது எப்படி ஒர்க் பண்ணலாம் அதை சொல்லுங்கள்

சரி அது எப்படி கரண்ட்டு போனதுக்கப்புறம் அது எப்படி தானாக அதுவே எரியுமா இல்லை

கரண்ட் போனதுக்கப்புறம் அந்த சுட்ச்சை ஆன் பண்ணால் அந்த லைட் எரியுமா ம் சரி ப்ரோ சரி ப்ரோ சரி எப்போ ப்ரோ வர்றீங்க ம் சரி ப்ரோ